நான் ஜே இர்ஃபான் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வஹாம் நகரில் இருக்கிறேன் நான் வந்து பள்ளிப் படிவத் பள்ளி பருவமானது நான் வந்து தருமபுரி அமலா அமலா இங்கிலிஷ் மீடியம் ஸ்கூலில் வந்து ஒன்றிலருந்து ஐந்தாவது வரைக்கும் படித்தேன் அப்புறம் நான் அங்கே இருந்து அதுக்கப்புறமேட்டு வந்து ஆறாம் வகுப்பு முதல் பதினோறாம் வகுப்பு வரை விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல் நிலை பள்ளியில் தருமபுரியில் படித்தேன் அதன் பிறகு சில குடும்ப பிரச்சினை காரணமாக தருமபுரியை விட்டு நாங்கள் கிருஷ்ணகிரிக்கு வந்தோம் கிருஷ்ணகிரிக்கு வந்து நான் க்ரிஸ்லாங் மெட்ரிக் நிலை க்ரிஸ்லாங் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூலில் வந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்து முடித்தேன் மேலும் இந்த பள்ளி படிப் பருவத்தை யாரும் அடுத்த இதை நினைத்து பார்க்க இயலாது